படிப்பதற்கு வந்து பிடிக்காது என்று நான் நினைத்தது ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் வரும் ஒரு சிறு கதைதான் அது தொடர்கதையாக வரும் அந்த கதையின் பெயர் கூடவே ஒரு நிழல் அதாவது கூடவே ஒரு நிழலுன் சொல்லும்போது ஒரு க்ரிட்டிக்கல் க்ரிட்டிக்கல்னால் சுச்சிவேஷன்லேயும் எப்படி அது ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போகும் கூடவே இருப்பாங்க கூடவே இருந்துட்டு அவங்க மர்மமாக எல்லாமே செஞ்சிட்டிருப்பாங்க அது எப்படி செய்கிறாங்கன் நம்மளாலே அந்த புரிஞ்சிக்கவே முடியாது இருந்தாலும் அவங்களுக்கு பக்கம் ரெண்டு பேரும் கூடதான் இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு நடைமுறையும் நடக்கிறது நிறைய ச ஸ்வாரசியமாக இருக்கும் ரகசியமாக நடக்கும் இது யார் செய்கிறாங்கனே அது கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி ஒரு கதை கூடவே ஒரு நிழல்னா அவங்களுக்கு பக்கத்தில்தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தொடர்ந்து நடக்கிறதெல்லாம் வச்சி பார்த்தா இது யாரோ மூணாவது ஆள்ருக்காங்க இதில் இன்னுதான் நம்ம நினச்சிப்போம் பார்த்தா அந்த கூட இருக்கிற ஆளேதான் அத்தனையும் செய்வாங்க கதையில் அப்பறம் அதை நினச்சிப்பேன் ஐயையோ இது என்னடா படிக்கிறது இது ஒரே இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் படித்து முடித்த பிறகுதான் நம்மளுக்கே தெரியுது கூடவே நிழல்ன்றது இதுக்கு ஒரு பேர் இதுக்காக தான் வந்துருக்குது ஹானு சொல்லிட்டு யார் நம்ம கூட இருந்தாங்களோ அவங்களோடய நடவடிக்கையில் நம்ம கண்காணிப்பு வச்சிக்கிணும் எவ்வளோ நல்லவங்களா இருந்தாங்களோ அவங்களை பற்றி நமக்கு எல்லாமே தெரியணும் ஃபஸ்ட்டு இப்போது ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களோட டீடைல்ஸ் நமக்கு தெரியணும் நம்மளோட டீடைல் அவங்க தெரிஞ்சிப்பாங்கன்னால் அவங்களோட டீடைல் நம்மகிட்ட கொடுக்கமாட்டாங்க அதனால நம்ம பழகறபோது அவங்கக்கிட்ட என்ன பண்ணணுன்னால் டீடைல்ஸ் வாங்கணும் அவங்களை ஃபுல் டீடைல்ஸ் வாங்கி நம்ம மனசில் வச்சிக்கிலாம் நம்மளுக்கு அவங்க டீடைல் தெரியாத மாதிரிதான் இருக்கும் இருந்தாலும் அவங்க அவங்களோடய முழு விவரம் நம்மளுக்கு தெரிஞ்சால்தான் நம்ம எது வேணுமே நம்ம செய்யமுடியும் அதனால ஒரு புக்கு நான் படித்து படிக்கிறபோது இது என்னடா இது ஒரு கதைன்னு படித்தா அப்புறம் பார்த்தா கடைசியில்தான் இதுக்கு யார் காரணம் இது எப்படி இது எப்படி கண்டுபிடிச்சாங்க இது எப்படி வலைவு வந்ததுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது அந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிது பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களோடய முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம பழகணுன்றது நான் இதை தெரிஞ்சுட்டேன் என் மனசில் மாறினது என்னன்னு சொன்னால் எப்பவுமே ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க முழு நம்மள பற்றி அவங்க தெரிஞ்சிக்கிறாங்கன்னால் அதுக்கு முன்னாடி அவங்களோடய விவரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுதான் என்னோடய கருத்து இப்போ எல்லோருமே எல்லாத்தையும் பார்த்து நம்பிடக்கூடாது நம்ம கூட இருக்குறாங்கனால் இவங்க நல்லவங்க நமக்கு நன்மை செய்கிறாங்க நன்மை செய்கிறவங்க அத்தனை தான் தீமையும் செய்கிறாங்க அதனால் மொதல் நம்ம பழக்குறதுக்கு முன்னாடி அவங்களோடய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அவங்க தாட்ஸ் என்ன இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கிட்டுதான் பழகணுன்றது என்னோடய கருத்து